ஹலோ ஆட்டோக்காரர்ங்களா நான் இந்தமாதிரி வந்து என்னது காலபைரவர் கோவிலுக்கு போகணும் எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்க நான் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அங்கே போய் ஆகணும் எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்க எவ்வளோ சார்ஜஸ் அதுமட்டும் கொஞ்சம் சொன்னீங்கனா பரவாயில்ல